நான் வந்து ஒரு கலர் பென்சிலை வந்து ஆன்லைனில் ஆடர் பண்ணி வாங்கியிருந்தேன் அது வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த அந்த கலர் பென்சில் வந்து நல்லா டார்க்காகவும் திக்காகவும் பார்க்கறதுக்கு அழகாருந்துச்சு இதே அது ஏன் கைக்கு வரும்போது அந்த பென்சில் வந்து எப்படி சொல்லறது நல்லாவே இல்லை மக்கிப்போன மாதிரி இருந்துச்சு அது அது கலர் பண்ண பண்ண அது உடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த பொருளோடய தரமே ரொம்ப மட்டமா இருந்துச்சு எனக்கு அது பிடிக்கல